வாங்க வாங்க சார் உள்ளே வாங்க சார் அப்படிங்களா எந்த பக்கம் சார் வலிக்குது ரைட் சைடா லெஃப்ட் சைடா லெஃப்ட்டு சைடு வலிக்கிதுங்களா எத்தனை நாள் வலிக்குது சார் டூ டேஸ்ஸாக வலிக்கிதா டூ டேஸ்ஸாக என்ன சார் ஃபுட்டு எடுத்துக்கிட்டிங்க நீங்கள் ஓகே ஓகே சார் என்னான்னு பார்த்துர்லாம் சார் இல்லை அது சேண்ட்வெஜ் ஐட்டம்ஸ்னாலும் எப்படியா இருந்தாலும் டைஜிஸ்ட் ஆயிருக்கும் ஒருவேளை கிட்னியில ஸ்டோன் இருந்தாலும் அந்தமாரி பெயின் வரத்துக்கு வாய்ப்பிருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்தமாரி கிட்னியில வந்து ஸ்டோன் இருந்தால் தான் இந்த லெஃப்ட் சைடு ரைட் சைடு சென்ட்ராப்புல கொஞ்சம் லைட்டாக வலிக்கிறமாரி இருக்கும் உங்களுக்கு பெயின் வந்து ஹெவியாக இருக்குங்களா இல்லை நார்மலாக இருக்குங்களா ஹெவியாக தான் இருக்குங்களா அப்போ ஸ்டோனா இருக்கறத்துக்கு வாய்ப்பிருக்கு சார் நீங்கள் ந நார்மலாக என்னென்ன ஃபுட்டு எடுத்துக்குவீங்க ஓகே சார் இது வந்து ஸ்டோனா இருக்க வாய்ப்பிருக்கு அதனால் நான் வந்து கொஞ்சம் மெடிசன் எழுதி தரேன் ஒரு டூ வீக்ஸுக்கு நீங்கள் வந்து அந்த மெடிசனை எடுத்துக்கிட்டு வாங்க நான் அப்புறம் வந்து அப்பயும் வலி குறையலனா நம்ம ஸ்கேன் பண்ணி என்ன ஏதுன்னு பார்ப்போம் அப்படி அதில் கிட்னியில ஸ்டோன் தான் இருக்கிறது கன்ஃபார்ம் ஆய்டுச்சுனாலும் அதை ஆப்ரேஷன் பண்ணலாமா இல்லை மெடிசன் மூலியமாகவே நம்ம க்யூர் பண்ணிக்கலாமாங்கிறதையும் நம்ம வந்து கன்சிடர் பண்ணிப்போம் ஓகே சார் இப்போ வந்து நான் உங்களுக்கு வந்து டூ வீக்ஸுக்கான மெடிசன் எழுதி தரட்டுங்களா ஓகே வேறு எந்த மாதிரி சார் நீங்கள் ஃபுட்டுலாம் எடுத்துக்குவீங்க ஓகே இல்லை அந்தமாரி நான் சொல்லுறேன் சார் அது வந்து இப்போ எப்படி எடுத்துக்கிறீங்கனா ஓ ஸ்வீட்ஸே இல்லாத ஃபுட்டாக பொபோனன்ஸு அந்தமாரி இருக்கிறதுலாம் எடுத்துக்க வேணாம் ஒன்லி இந்த பனானா ஜூஸு சொல்லுவாங்கல்ல வாழைப்பழம் ஜூஸு வாழை ஜூஸு இந்த வாழைத்தண்டு வாழை மரத்தை வெட்டினா அடிலேருந்து வர தண்ணிலேருந்து ஒரு ஜூஸ் வரும்ல சார் அந்த ஜூஸ் எடுத்துக்கோங்க வாழைத்தண்டு ஃபுட்டில் நிறையா சேர்த்துக்கோங்க இந்த டூ வீக்

ஆமாம் அதெல்லாம் டோட்டலாக ஒரு டூ வீக்ஸ்க்கு அவாய்ட் பண்ணிருங்க அதற்கப்றோம் பார்த்துக்கலாம் அதை ஓகே சார் இந்த ஃபுட்டை மட்டும் சாப்பாடில வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க நான் கொடுக்கற மெடிசனை கரெக்ட்டாக எடுத்துக்கோங்க நீங்கள் ஒரு டூ வீக்ஸ் கழிச்சு வாங்க என்னான்னு நம்ம ஸ்கேன் பண்ணி பார்ப்போம் அதற்கப்பறோம் என்ன ஏதுங்கறதை நம்ம பேசிக்கிவோம் பேசி அதற்கான மெடிசன் எப்படி இல்லை டிரீட்மெண்ட் எப்படிங்கறத நான் வந்து உங்களுக்கு இது கன்ஸிடர் பண்ணுறேன் ஓகே சார் ம மற்ற எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் வாங்க பேசிக்குவோம்